நீங்கள் பின்தொடரும் ஃபோட்டோகிராஃபர்கள் யார் என்று கேள்வியை நீங்கள் கேட்டிருக்குறீர்கள் உண்மையிலேயே ஒரு சில சிறந்த புகைப்பட ஃபோட்டோகிராஃபர்கள் இருக்கிறார்கள் நாம் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய பீசி ஸ்ரீராம் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள் உண்மையில் அவங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃப்கள் எடுக்கும் அந்த திறனை பார்த்திர்ங்கென்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும் நாம் ஒரு ஒரு ஆயிரம்ரூபாய் செலவழித்து வாங்கக்கூடிய ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராகவே சில பேர் என்னென்ன நல்ல முறையில் அந்த ஃபோட்டோவில் எடுக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐயாயிரரூபாய் பத்தாயரரூபாய் போட்டு வாங்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர்களுடைய அந்த திறன் வெறும் ஐநூறுரூபாய் அல்லது ஆயிர்ரூபாய் வாங்கக்கூடிய ஃபோனில் இந்த கேமரா இருப்பது இன்றைய தினக்காலத்தில் அதிகமாகிவிட்டது நம்மளுடைய கேள்விப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்கள் இருக்கிறார்கள் விராட் கோலி ஒரு சில அற்புதமான கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அவர் அவ்வப்போது தன்னுடைய ஃபோட்டோகிராஃபை அந்த இன்ஸ்டாக்ராமில் போடுவார் நிறைய ஃபோட்டோகிராஃபர்கள் இருக்கிறார்கள் சிலப்பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த தத்துரூபமாக ஃபோட்டோ எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வயசான பாட்டி பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடையில் அந்த பொருள் வாங்கும்போது அதை ஒருத்தர் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் கிளிக் எடுத்தார் அதை நம்மளோடைய தமிழ்நாடு அரசு அது மிகப்பெரிய அளவில் அவருடைய ஃபோட்டோவை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஸோ இந்தமாதிரியான ஃபோட்டோகிராஃபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே இருந்துகிட்டேருக்குறாங்க எங்கேயாது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக ரீச் ஆகவும் அப்போ சன் நியூஸில் வரலாம் சமூக ஊடகங்களிலும் நிறைய இந்தமாரியான ஃபோட்டோகிராஃபர்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கூடிய அளவில் இல்லை நிறைய தொலைக்காட்சிகளிலையோ நிறைய நியூஸ் சேனல்கள் வரக்கூடிய இந்த ஃபோட்டோகிராஃப்கள் அதிகமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த இயற்கை சார்ந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் பார்த்தா நல்லாவே ரீச் ஆகும் ஏனால் இயற்கை சார்ந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் பார்த்திங்க என்றால் மக்களிடையே நல்ல வரவேற்பை கொண்டுவரும் அந்த ஃபோட்டோ எப்படியும் பார்ப்பான் நார்மலாக எவ்வளோ தான் ஒரு மனுஷன் வந்து மன அழுத்தத்தில் இருந்தாலும் ஒரு பச்சை பசேலென்று இருக்கக்கூடிய இயற்கையான சூழ்நிலைய பார்க்கும் போது அவனுக்கு நிச்சயம் மன அமைதி ஏற்படும் அப்போது அந்தமாதிரியான ஒரு ஃபோட்டோகிராஃப்புகளை நம் பார்க்கும்போது அது பிடிக்கும் ஆக இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை அதிகம் மக்கள் விரும்புவார்கள் அதற்கு நிறைய நம்ம ந இயற்கையிலே நிறைய ஃபோட்டோ நமக்கு அரிதாக கிடைக்கும் அதை நாம் பார்க்கலாம்